ஆ டாக்டர் வணக்கங்க டாக்டர் டாக்டர் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரெண்டு நாளாக ரொம்ப வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க டாக்டர் ஆ ஆமாங்க ம் எப்போவும் போல் தாங்க சாப்பிட்டேன் காலையில் வந்துட்டு கொஞ்சம் கஞ்சி குடித்தேன் அப்புறம் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் இருந்தாலும் வயிறு வலியால் சரியாக சாப்பிடவே முடியலைங்க ஆ சரிங்க ஆ இல்லைங்க இந்தா பக்கத்திலங்கைங்க ஆ ஆமாங்க விட்டு விட்டு விட்டு விட்டு வலிக்கிதுங்க காலையில் கஞ்சி தாங்க குடிச்சேன் அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு என்னால் முடியல அதுக்கப்புறோம் வந்துவிட்டு இந்த சவனப்பு கொஞ்சம் குடிச்சேங்க ரொம்ப வயிறு வலியாக இருக்குதுனு எலுமிச்சம் பழம் புழிஞ்சிவுட்டு குடித்தேன் அப்போயும் ஒன்றும் வயிறு வலி நிற்கிறமாரி தெரிலைங்க விட்டு விட்டு வலிக் விட்டு விட்டு வலிக்கிதுங்க வெளில ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஒன்று போயிருந்தேங்க ஒரு முஸ்லிம் என் ஃப்ரெண்ட்டு நண்பன் ஒருத்தன் கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் போ பிரியாணி கல்யாணத்தில் சாப்பிட்டேன் அதுலிருந்து நைட்டு பத் அந்த நைட்டுலிருந்து தாங்க வயிறு வலி இருந்துச்சு சரி சரியாக போயிடுனு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேங்க ஆனால் ரெண்டு நாளாக பார்த்திங்கனா அதே மாதிரி விட்டு விட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குது குனிஞ்சா குனிஞ்சாலும் வலிக்குது வாமிட்டெல்லாம் எதுவும் இல்லைங்க வயிறு மட்டும் தாங்க வலி வலிச்சுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி பாத்ரூமும் சரியா வந்துட்டு போகலைங்க

ம் சரிங்க சாப்பாடு எதுங்க எ எ என்ன சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சரிங்க சரிங்க சரிங்க டாக்டர்

சரிங்க டாக்டர் ஆ வெளியில் வெளியே நிற்கிறாங்க டாக்டர்

சரிங்க டாக்டர் எனக்கு திரும்பவும் வரணுங்களாங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் ம் சரிங்க டாக்டர் நன்றிங்க டாக்டர் ம்